உண்மை சம்பவங்களை அடிப்படையாகக் கொண்ட புத்தகங்கள் இப்போ பிடிக்கும்னா எனக்கு பொன்னியின் செல்வன் மகாபாரதம் கம்பராமாயணம் இதெல்லாம் பிடிக்கும் இதில் பொதுவாக பார்த்திங்கன்னா மகாபாரதம் வந்து பஞ்சபாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் நடந்த இது நல்லதும் இருக்குது அதில் கெட்டதும் இருக்குது கெட்டதுன்னு பார்க்கும் போது அங்கே கௌரவர்கள் பாண்டவர்கள் வந்து நல்லது செய்வார்கள் இது நல்லதை வந்து பார்க்கும்போது அது நல்லது இது அதனால வந்து மகாபாரதம் அது ஏதோ கம்பராமாயணம் வந்து ராமரும் சீதையும் அவங்க வாழ்ந்த ஒரு இது இது ரெண்டுக்குமே வந்து நம்ம நடைமுறைக்கு பார்த்தோன்னா ராமர் சீதைப் போல இருக்கணும் அதுபோல வாழணும் அது போல அண்ணன் தம்பிங்க எப்படி வாழணும்னு அதெல்லாம் வந்து நம்ம அந்த ரா கம்பராமாயணத்தை பார்த்து நம்ம எல்லாமே கற்றுக்கலாம்